இப்போ மொபைல் டிவி போன்ற அந்த தொழில்நுட்பத்தில் உரு இப்போ யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்துட்டு எந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளாகுறாங்கனே இப்போ மொபைல் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்குறதனால அதை தூரமாக வச்சு பார்க்குறது இல்லை கிட்டவே வச்சு கண்ணு கிட்டவே வச்சு பார்க்குறதுனால கண் வழி வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு உருவாகுதுனால் கண்ணாடி சின்ன வயசிலே கண்ணாடி போடுற மாதிரி நிறைய குழந்தைகள் வந்துட்டு இல்லைனா ஆகுறாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னனா ஹெட்செட் போட்டுட்டு தான் எல்லாமே கேட்குறாங்க அதுவும் சவுண்ட் வால்யும் எந்த அளவுக்கு வைக்கிறோம்னு குழந்தைங்களுக்கு தெரிகிறது இல்லை அதையும் வந்துட்டு ஹை லெவல்ல வைக்கிறங்காட்டி காதிலலாம் கூட வந்துட்டு ப்ராப்ளம்லாம் உருவாகுது இது மட்டும் இல்லாமல் மொபைலே குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசுகிறதே இல்லை இதனால வந்துட்டு என்னனா அந்த குழந்தைங்களுக்கான மனப்பக்குவமே இல்லாமல் போயிடுது ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு வந்துட்டு குழந்தைகள் எல்லாம் உரு உள்ளாகுறாங்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா இந்த தொழில்நுட்ப ரீதியாக வந்துட்டு குழந்தைகள் சந்திக்கிற பாதிப்புகள்